இப்போ நான் சொல்லப்போனால் இப்போ என் என் எங்கிட்ட ஏதாச்சும் ஒரு கடனோ வங்கி கடனோ இல்லை கல்விக்கான கடனோ இல்லை ஏதோ ஒரு நிதி கடனோ ஏதோ ஒரு கடன் என் என் பேரில் எந்த ஒரு கடனும் இல்லை அப்படி இருந்தாலும் அதை நான் எப்படி கட்டணும்னு தான் பார்ப்பேன் இப்போ என் மேல் இருக்கிறது என்னோடய வங்கி கணக்குலேருந்து எடுக்கிற ஒரே ஒரு நிதி செலவு என்னன்னா மோடி ஸ்கீ மோடி திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலருந்து மாதம் நூறு நூற்றி பத்து ரூபாய் என் அக்கோ என்னோட வங்கி கணக்கில் இருந்து மாதம் எடுத்துக்கிறாங்க அந்த எடுக்குறதுனால் எனக்கு மா ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுபாகிட்ட என்னோட வங்கி கணக்குலேருந்து எடுக்கிறாங்க இப்போ அது வந்து எனக்கு ஒரு மாதம் அப்படிங்கிறப்போ ஒரு வருடங்கிறப்போ ஆயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிறப்ப அது வந்து எனக்கு ஒரு பெரிய காசு காசு தான் இப்போ வந்து நான் அது எடுக்கிறதுனால என் அக்கோ என்னோடய வங்கி கணக்கில் பணம் வ பணம் வந்து குறையுது இப்போ அதனால என்னால் அதை சமாளிக்க முடியலை இன்னோன்று வந்து நான் இப்போ என்னோடய பசங்க எங்கள் காலேஜ் பசங்க என்னோடய க கல்லூரி நண்பர்களோடு வெளியே செல்லும் போதோ அல்ல அல்லது சாப்பிடவோ இல்லை ஏதோ ஒரு படத்திற்கோ செல்லும் போது என் நான் என் வங்கி கணக்குலேருந்தே நான் பணம் செலுத்தும் போது என்னோட அக் என்னோட வங்கி கணக்கில் வந்து பணம் குறையுறதுனால் என்னால் சமாளிக்க முடியலை அதுமாதிரி என்னன்னால் என் மேல வந்து எந்த ஒரு கல்வி கடனோ இல்லை எந்த ஒரு கடனும் கிடையாது அதற்கப்புறம் பாத்தி பார்த்தோம்னால் என்னோடய வண்டி என்னோடய வாகனத்துக்கு இருசக்கர வாகனத்திற்கு அதற்கான செலவுகள் பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ஐந்தாயிரம் ஆறாயிரம் கிட்ட ஆகிறது அதை நான் பார்க்குறப்ப என் அக்கௌண்ட்டில் என்னோடய வங்கி கணக்குலேருந்து கே பணம் போகிறதுனால என்னால் அந்த டைமில் சமாளிக்க முடியலை அப்போ நான் கடன் வாங்குகிறப்ப என் நண்பர்களிடம் இருந்தோ இல்லை வேறு யாரிடம் இருந்தோ கடன் வாங்குகிறப்ப அதை கட்டுறதுக்கு என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது தான் என்னோடய நிதி சவால் அந்த நான் வந்து சமாளிக்க விரும்பும் ஒரு நிதி சவாலாக நான் நினைக்கிறேன்